நான் வந்து ஆரம்பத்தில் இருந்து வந்து எனக்கு டெய்லி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் அந்தமாதிரி ஒரு உணவுன்னால் என்ன சொல்லுவேன்னால் நான் பாயசம் தான் சொல்லுவேன் ஏன்னால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே வந்து எனக்கு எங்கள் வீட்டில் வந்து டெய்லி டெய்லி நான் கேட்டுகிட்டே இருப்பேன் பட் வந்து வீக்லி ட்வைஸ் வீக்லி த்ரைஸ் அந்த மாதிரி செஞ்சு தருவாங்க வீட்டில் ப்ளஸ் நான் நானே செஞ்சு சாப்பிட்ருக்கேன் நானே செஞ்சு சாப்பிட்றதுன்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எதனால் அப்படினா அது அது வந்து அதோடய நெய் போட்டு செய்கிறது நெய்யில் வறுத்து அந்த சேமியா வந்து நெய்யில் வறுத்து நல்லா முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா இந்தமாதிரி நட்ஸு நட்ஸு எல்லாத்தையும் சேர்த்து நெய்யில் வறுத்து அதுக்கப்புறம் பால் பால் ஊற்றி மில்க்மெய்டு ச ஷுகரு இதெல்லாம் போட்டுக் கலந்து செஞ்சு சாப்பிட்டாலே அது ஒரு வேறு விதமான டேஸ்ட் இருக்கும் எனக்கு வந்து மெய்னாக அதில் பிடிச்சது வந்து இந்த நட்ஸ்ஸெல்லாம் வந்து நெய்யில் வறு வறுக்கிறது அதுக்கப்புறம் சேமியாவை நெய்யில் வறுத்து மில்க்மெய்டு யூஸ் பண்ணி செய்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனாலேயே நான் அதை வந்து டெய்லி விரும்பி சாப்பிடுவேன் என்னை தூண்டினதுனு நெனச்சேனா அந்த நெய்யோடய ஸ்மெல்லு தான் நெய் வந்து நெய் வித் அந்த நட்ஸு அந் அந்த நெய் வித் நட்ஸ் வந்து அதை நன் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ணி அந்த சேமியா பாயசத்தில் ஊற்றினா அது அது ஒரு வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் அந்த டேஸ்ட்டுக்காகவே நான் வந்து டெய்லி டெய்லி கேட்பேன் ம் மெய்னாக வந்து மில்க்மெய்டு அது அது போட்டால் அந்த பாயசமே வேறுலெவலில் இருக்கும் அந்தளவுக்கு இருக்கும் எனக்கு அந்த மில்க்மெய்டும் நெய்யும் ப்ளஸ் நட்ஸு இதுதான் எனக்கு வந்து அது டெய்லி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின் தூண்டினது இது மூணும்தான் எனக்கு